சுகாதாரத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னா மக்கள் வந்து அவங்கவங்க வீட்டில இருக்க குப்பையை ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டை வந்து சுத்தமாக எந்த வித குப்பையும் இல்லாமல் அவங்க வீட்டை வந்து சுத்தமாக வச்சிக்கிட்டாலே வந்துட்டு சமூகத்தில் இருக்க எல்லா விதமான எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்த முடியும் சுகாரதம் சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா மக்கள் வந்து அவங்க அவங்க வீட்டில டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுற அப்பொருட்கள் வந்து பேப்பர் மக்கும் கழிவுகள் மக்கா கழிவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு ரோட் சைட்ல வந்து கொட்டாமல் அவங்க ஒரு காகிதப்பையில போட்டு சேர்த்து வச்சு மொத்தமாக வந்துட்டு துப்புரவு பணியாளர்கள் வந்து குப்பைகளை அள்ளக்குள்ள சேர்த்து வச்சு கொட்டும் போது வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படி அவங்க வந்துட்டு ரோட் சைட்ல கொட்டுறதுனால நிறையா வந்துட்டு குப்பைகள் வந்து சேர்ந்து துர்நாற்றம் அதிகமாக வீசுது அதனால் கொசு வந்து அதிகமாக கொசு வந்து உற்பத்தியாகுது கொசு உற்பத்தியாகிறதுனால வந்துட்டு எல்லாருக்கும் கொசு கடித்து டெங்கு சிக்கன்குனியா அந்த மாதிரி நிறையா நோய்களுக்கும் வந்து நிறையா வந்து மக்கள் வந்து ஆழ்க்கொள்கிறாங்க

எந் மக்கள் வந்து சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றப்போ சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ப்ளாஸ்டிக் கவர்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ப்ளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படே தரையிலே போட்டுடுறோம் நம்ம தரையில் போடுறதுனால அது வந்து சீக்கிரம் மக்காது மக்காததனால வந்துட்டு அந்த இடத்துல எந்த விதமான செடியோ தாவரமோ வந்து வளராது இதுவே நம்ம காகிதப்பேப்பர் காகிதம் போடுறதுனாலயோ இல்லை வேற எதனோ போடுறதுனால நம்ம மண் வந்து மண்புழுக்கள் வந்துட்டு மண்ணை அரித்து அது வந்து மறுசுழற்சி பண்ணுற மாதிரி மண்ணை வந்துட்டு அது நோண்டி இது பண்ணும் போது மண்ணோட வளமும் அதிகரிக்கும் ஆனால் நம்ம வந்து ப்ளாஸ்டிக் கவர்கள்லாம் அதிகமாக போடுறதுனால மண்ணோடய தரமும் வந்து குறையிது சுற்றுச் சுற்றுப்புற சூழலும் அதிகப்படியாக மாசுப்படுது என்ன மாற்றம் நம்ம கொண்டு வரணும்னால் ப்ளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது ப்ளாஸ்டிக் கவர்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கண்ணாடியுமே கண்ணாடியுமே நம்ம வந்து பூமியில போட்டோம்ன்னா அதுவுமே வந்து மக்காது ஏன்னா அதுவும் ஒரு மக்கக்கூடிய பொருள் வந்து கிடையாது கண்ணாடிக்கு பதிலாக நம்ம காகிதப்பை துணிப்பை அந்த மாதிரி பைகள் போட்டோம்னால் ஈஸியாக வ வந்து மக்கும் அதுக்காக வந்துட்டு எல்லாரும் ரோட்லேயே வந்து குப்பைகளை வந்து போடக்கூடாது சே சேகரித்து வச்சு குப்பைத்தொட்டியில தான் போடணும் அது மற்ற சுகாதார இந்த துப்புரவு பணியாளர்கள் அதை சேர்த்து வச்சு அவங்க மொத்தமாக சேர்த்து அதை அவங்க கொண்டு போய் எரிச்சிருவாங்கள் எல்லாம் பண்ணிடுவாங்கள் இவங்க ரோட்டில வந்து மக்கள் கொட்டுறதுனால நிறைய விதமான நோய் வருது அதனால் குப்பைகளை வந்து ரோட்டில கொட்டுறத தவி மக்கள் வந்து தவிர்க்கணும்